பழைய சாங் இப்போ வந்து நியூ சாங்க்கும் என்ன வித்தியாசனா பழையை சாங்லாம் கேட்குறப்போ அந்த வார்த்தை எல்லாம் புரிகிற மாதிரி இருக்கும் அந்த வார்த்தலாம் ஒரு அர்த்தம் உள்ள வார்த்தையாக இருக்கும் கேட்கவும் நல்லா இருக்கும் அந்த வார்த்தையெல்லாம் கேட்குறப்பயோ ஒரு இனிமையாக நல்லா கேட்கவும் பாட்டு கேட்கவே ஒரு ஆசையாக இருக்கும் இப்போ உள்ள நியூ பாட்லாம் பார்த்தனா அதில் என்ன வார்த்தை இருக்குதுனே புரியாது ஆனால் தமிழ் சாங்குனு தான் சொல்வாங்க ஆனால் தமிழ் வார்த்தை கூட அதில் புரியாது என்ன வார்த்தை அந்த லயன்ஸ் கூட இருக்காது ஓரளவு கேட்கக்கூட முடியாது அவ்வளவா இதே பழையை பாட்டுனா கேட்கவும் நல்லாருக்கும் கொஞ்ச ரசிக்க நல்லாருக்கும் வார்த்தைதான் புரிஞ்சு என்ன வார்த்தை அந்த லயனை ரசிக்கக்கூட முடியும் ஆனால் இதே நியூ சாங்கில் வந்து வார்த்தை என்ன அவங்க சொல்கிற வார்த்தையும் புரியாது சாங்க்ஸ் சும்மா இப்போ உள்ள பிள்ளைங்க ட்ரெண்டிங்காக இருக்கும் தவிர நல்லா அவ்ளோலாம் புரியமாதிர்லாம் எந்த ஒரு சாங்லான் இருக்காது ஆனால் பழைய பாடில் வந்து ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது பழைய சாங் தான் அந்த சாங்னா பஸ்ஸில் போகிறப்பலான் அந்த சாங்லான் கேட்குறப்போ ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டிராவலிங் டைமில் வந்து அந்த பழைய சாங்லாம் கேட்குறப்போ ரொம்ப எப்படி சொல்கிறது நல்லா லைன்ஸ்லாம் நல்லா இருக்கும் எனக்கு நல்ல ஒரு ஃபீல்லிங்ஸ் நல்லா பிடிக்கும் அந்த சாங்கு பழையை சாங் தான் இப்போ உள்ளே முக்கால்வாசிப் பேர் கேட்குற விரும்பி கேட்குற சாங்கு என்னெனு கேட்டால் பழையை சாங் தான் கேட்பாங்க நியூ சாங்கிறது இப்போ உள்ளே ஜென்ரேஷனில் உள்ளே சின்னக் குழந்தைங்க தான் கேட்குது அதுலேயுமே நிறைய பேர் பழைய சாங்ககை விரும்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ வயசானவங்கள்லேருந்து எல்லோரும் பழையை சாங் தான் வந்து அப்போ இந்த சாங் என்ன அந்த சாங்கில் ஒன்றுமே புரியக்கூட மாட்டங்கிது இதே பழையை சாங்கில் எங்கள் சா காலத்தில் பாட்டுன சாங்லான் வந்து வார்த்தலான் எப்படி இருக்குது பார்த்தியா அது எவ்வளோ நல்லா புரியுது இந்த வார்த்தலான் ஆனால் இப்போ இதே நியூ சாங்கில் வந்து என்ன சொல்லுறாங்கனு கூட புரியலை அவங்க பாட்டுக்கு எதோ சாங்கிறப்போ எடுக்கிறாங்கே ஆனால் என்ன வார்த்தை கூட தெரியலை ஒரு பாட்டாவாக இருக்குது இதெலாம் பாட்டா அப்படினு கேட்குறாங்கனா இதே பழையை சாங் கேட்கிறப்போ உண்மையாவே அவங்க சொல்கிற மாதிரி தான் எல்லா சாங்மே வார் நம்மளே கேட்டுப் பார்த்தாலே ரொம்ப நல்லாயிருக்கு வார்த்தையும் நல்லா இருக்குது என்ன வார்த்தை புரிதல் அர்த்தம் எல்லாம் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாரி அர்த்தமும் இருக்குது கேட்குறதுக்கும் நல்லா இருக்கும் நம்ம ஒரு ஃபீலிங் எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்சை கொடுக்கும் அந்த சாங்லாம் இப்போதே நைட் டைம்லலாம் அந்த பழையை சாங் இந்த இளையராஜா சாங்லாம் பண்ணி பழையை சாங்லாம் கேட்குறப்போ ரொம்ப நல்லாருக்கும் நைட் டைமில் தூக்கம் வர்லேங்கிறப் போதுலாம் அந்த சாங்லாம் கேட்டம்னா ரொம்ப நல்லாருக்கும் இதே அப்செட்டாக இருக்கப்போதுலாம் சாங்லாம் கேட்டம்னா அந்த மனசு மாறும் ரொம்ப கோவமாக இருக்கிற டயத்தில் அப்செட்டாக இருக்கிற டயத்துலலாம் அந்த சாங்லாம் கேட்டால் மனசு ரிலாக்ஸ் ஆகும் ரொம்ப ஒர்க் டென்ஷனில் உள்ளவங்கெலாம் அந்த சாங் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒர்க்லாம் பண்ணிணாங்கனா அந்த ஒர்க்கு சக்சஸ் ஆகும் இப்போ எனக்குலான் அப்படி தான் நாலாம் ரொம்ப கோவமாக எதோ ஒரு பிரச்சனை இருந்தனா சாங் கேட்டால்தான் அப்படியே மாறிடுவேன் அந்த ஒர்க் நான் பண்ணப்போகிறப்போ அந்த சாங் கேட்டுட்டு போனோனா அந்த ஒர்க்கும் எனக்கு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுலை கொடுக்கும் எந்தவொரு பிரச்சனையும் இருக்காது நிறையா பிரச்சனையாக இருந்தால்கூட சாங் தான் கேட்பேன் எதோ ஒரு படிக்கப்போகிறதுக்கு முன்னாடி கூட நான் சாங்க்ஸ் கேட்டுட்டு படிச்சால்தான் அந்த ஒரு மெமரிஃபுல் கூட நல்லா எனக்கு மெமரிக்கு வரும் இந்த ஒரு மைண்டில் வந்து ரிலாக்ஸாக மைண்டில் ஃபுல்லாக எந்தவொரு இது இல்லாமல் ரிலாக்ஸாக இருப்பேன் நானு சாங் கேட்குறப்போ அதுவும் வந்து பழையை சாங் கேட்குற எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நியூ சாங் வந்து இருக்கும் ஆனால் அவ்வளோ இப்போதைக்கி சின்னப் பிள்ளைங்களுக்கு வேணுணா நல்லாயிருக்கும் ஆனால் கேட்குறதுக்குலாம் நல்லா இருக்காது அவ்வளோவா வார்த்தைகள்லாம் அதில் ஒன்றுமே இல்லை என்ன மியூசிக் மட்டும்தான் இருக்கும் தவிர அதில் உள்ள வார்த்தைகள்லாம் புரியிற அளவுக்கெலாம் வார்த்தை எதுவுமே இருக்காது தமிழ் சாங்குட்ருக்கும் ஆனால் தமிழ் சாங்கை தமிழ் வார்த்தை கூட இருக்காது அவங்க பாட்டே இங்கிலீஷ் வார்த்தை எல்லாத்துக்கும் கொலாப்ஸ் பண்ணி தான் இருக்கும் ஆனால் இதே பழையை சாங்கில் வந்து ஒவ்வொரு லைன் வ லைன்சையும் அப்படியே கேட்டுப் பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த வார்த்தையும் நம்ம கேட்குற அளவுக்கு நல்ல ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு புரியக்கூடிய வார்த்தை அப்போ இயற்கை பற்றி பாடின பாட்டுலாம் இயற்கை காதல் எல்லா சாங்மே பழையை சாங் தான் எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லா பாடிருப்பாங்க இதே நியூ சாங்கில் வந்து அந்த மாதிரி எந்தவொரு புரிதலும் இருக்காது எதோ இந்த இப்போ உள்ளே ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி இருக்கும் அதேயாவது வயசானவங்கலாம் அந்த சாங் கேட்டாங்கனா இதெலான் ஒரு சாங்கான் தான் கேட்பாங்க எங்கள் காலத்து சாங் தான் கேட்கிறதுக்கு நல்லாருக்கும் என்ன வார்த்தை இது இதெலாம் வார்த்தையா இதெலாம் பாட்டில் வர்ற வார்த்தையா என்ன இதெலாம் பாட்டு மாதிரியே தெரில இதே போய் பழையை சாங் கேட்டு பாருங்க அப்படினு சொல்கிறப்போ நான் நிறைய டைம் கேட்டுருக்கேன் அதுலேருந்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிப் போயிருந்திச்சு எங்கள் பாட்டி சொன்னதுலேருந்து பழையை சாங் நல்லா இருக்கும் எங்கள் அம்மாக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த சாங்லாம் நான் தான் கேட்பேன் இப்போ அம்மாவிட அதிகமாக நான் தான் பழையை சாங் ரொம்ப கேட்டுட்ருக்கேன் அவங்ககூட என்ன இப்போ நீ தான் அதிகமாக சாங் கேட்குறேனு சொல்லுறாங்க ஆமாம் எனக்கு இதான் பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ பழையை சாங் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த லைன்ஸில் இருந்து வார்த்தை ரொம்ப நல்லாருக்குது எனக்கு கேட்க ரொம்ப பிடிச்சதுனா இப்போ பழையை சாங் தான் என் ப்ளே லிஸ்ட்டில் அதிகமாக இருக்குது பழையை சாங் தான் நியூ சாங் எதுவுமே கிடையாது எல்லாம் பழையை சாங் தான் இப்போதைக்கு